ஹலோ ஸிக்ஸாக் டெய்லர்ஸா நாங்கள் வித்யாகிரி ஸ்கூல்லருந்து பேசுகிறோம் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து எங்கள் ஆன்வல் டே வருது எங்கள் ஸ்கூல்க்கு ஆ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் தச்சு கொடுக்கணும் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ட்ரெஸ்ஸை பாய்ஸ்க்கு ஒரு ஃபிஃப்ட்டினும் கேர்ள்ஸ்க்கு ஒரு டென்னும் ஆ ஆமாம் த்ரீ த்ரீயாக வந்து பிரிச்சுக்கணும் அது இல்லாமல் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே அமிச்சிவிட்றேன் எப்டி சோலி மாதிரி ஒரு டான்ஸ்க்கு அதுக்கப்பறம் கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்ல அப்புறம் ஒரு ஃப்ராக்கு பாய்ஸ்க்கு எப்போதும் கேஷ்வல் அவுட்ஃபிட் அதான் நெக்ஸ்ட்டு மந்த் வந்து எங்களுக்கு ஆன்வல் டே வருது ஜுன் நைன் ஸோ அப்போ எங்களுக்கு இப்போயே மே செவன்ட்டீன் ஆயிடுச்சுல இ ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆ

ஏன்னா நாங்கள் அது அவங்களுக்கு வேறு போட்டு பார்த்து பத்தாட்டி நாங்கள் அல்ட்டர் வேறு பண்ணும் ஸோ கொஞ்சம் ஆ நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோம் மாடலும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம் ஆ ஒரு ஆள்க்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாங்கள் கலெக்ட் பண்ணிருக்கோம் நீங்கள் ஒரு ஒரு ட்ரெஸ்க்கும் ஒரு ஒரு மாரி வேரி ஆகும் அப்படின்னா நாங்கள் அதை கூட ஷேர் பண்ணி அப்படி எல்லாருக்கும் போட்டு கொடுத்தட்றோம் ஆ அதுக்கு மேலே வராதுல்ல ஓகே ஓகே ஓகே அது கொஞ்சம் ஹெவி மெட்டீரியலாக தான் இருக்கும் ஆ ஓகே நேரில் பார்த்து நான் உங்களுக்கு சைஸ்ஸு எல்லாமே சார்ட்டில கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிங்க ஆ ஓகே ஆ ம் தேங்க் யூ